அக்கா காய் காய்கறி கடை வச்சுருக்க அர்ச்சனா அக்காங்களா அக்கா ஒன்று இல்லைக்கா எங்களுக்கு பத்தாம்தேதி கல்யாணம் வர பத்தாம்தேதி கொஞ்சம் ஒரு ஏழாம்தேதியே கொஞ்சம் காய் நிறையா வேணும் ஒரு ஐந்நூறு அறநூறு பேற்றுக்கு சாப்பாடு இருக்கற மாதிரி ஆமாங்கக்கா ஆமாங்கக்கா ஒரு ஆ ஓகே ஓகேங்கக்கா இல்லை மினிமம் முக்கியமாக வந்து தக்காளி ஒரு இருபத்தஞ்சி கிலோ போட்டுருங்கக்கா உருளக்கிழங்கு ஒரு பதினைஞ்சி கிலோ போட்டுருங்க அடுத்து முட்டைக்கோஸு ஒரு முட்டைக்கோஸு பத்து காய் போட்டுருங்க போட்டு கேரட்டு பீன்ஸெல்லாம் தனித்தனியாக ஒரு மூட்டையில் போட்டு விட்ருங்க சரி சரிங்கக்கா ஆ சரிங்கக்கா இல்லைக்கா இப்போ ஆர்டருலாம் கொஞ்சம் நல்லா ஆ அறநூறு பேற்றுக்கு ஆக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பல்க் ஆர்டருதாக்கா அதான் கொஞ்சம் வேணும் இல்லை வெஜிடபிள்ஸ் மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா போதுங்கக்கா ஆ சரிங் அதெல்லாம் ஒன்று இல்லைங்கக்கா நீங்கள் கட்டி மட்டும் வச்சுருங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போதும் நீங்கள் கட்டி ஆ ஓகேங்கக்கா ஓகேங்கக்கா தோ இப்போ நான் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு எடுத்து அனுப்பிச்சுட்றேன்க்கா அனுப்பிச்சுட்டு ஃபஸ்ட் அட்வான்ஸ் அட்வான்ஸ் பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்லிடுங்க ஒன்று ஸ்கேன் கோடு அனுப்பிச்சுட்ருங்க இல்லைன்னா நம்பர் அனுப்பிச்சுட்ருங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் பேமெண்ட் அனுப்பிச்சுட்றேன் ஏழாம்தேதி வேணுங்கக்கா பத்தாம்தேதி தான் மேரேஜூ ஆ நாமக்கல் தாங்க்கா ஆ கொஞ்சம் பார்த்து அர்ஜென்ட்க்கா கொடுத்துருங்கக்கா ஆ சரி சரிங்க்கா இல்லை டிலே ஆகிற போகுதுங்கக்கா கொஞ்சம் பார்த்து கொடுத்துட்ருங்க சரிங்கக்கா நீங்கள் எனக்கு எ ஏழாம்தேதி இல்லை எட்டாம்தேதி மட்டும் கட்டி வச்சுருங்க நான் வந்து எடுத்துக்கிறேங்கக்கா ஆ சரிக்கா அனுப்பிச்சுட்றேன் அனுப்பிச்சுட்றேன்